ஹலோ நான் நேற்று வந்து நேற்று வந்து நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுக்க வந்திருந்தேன் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து என்னான்னு உங்களால் சொல்ல முடியுமா என்னால் இன்னிக்கு வர முடியல என்னுடைய நேம் வந்து ராதா நான் வந்து எனக்கு கையில் ஃப்ரேக்சராக இருக்குதுன் சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க வந்திருந்தேன் நெஸ்ட்டு வந்து அது என்ன இப்போ என்னால் ஈவு ஈவினிங் வரதுக்கு அப்பாயின்மென்ட் கொடுத்துருந்தாங்க என்னால் வர முடியல அதனால நீங்கள் பார்த்து கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ் ஆ கழுத்து கொஞ்சம் முதுகு பகுதியில் வந்து வலி இருக்குது வலி இருக்குது டாக்டர் ம் இல்லை வேறு எதுவும் பிரச்சினை இல்லை டாக்டர் ஆ ஆமாம் டாக்டர் வரேன் சொல்லியிருக்கேன் ஓகே டாக்டர் தேங்க்ஸ் ஓகே டாக்டர் ஓகேங்க ஓகே டாக் தேங்க்யூ டாக்டர்